நடை பயணம் செய்யணும்னால் எங்கள் ஊரில் கடற்கரையோ ஆறோ எதுவுமே இல்லை நாங்கள் மரம் மரம் சார்ந்த தோட்டத்தில் தோட்டம் பக்கத்தில் உள்ள சைட் காடு இந்த மாதிரி மிகவும் செடி கொடிகளெலாம் நட்டு வச்சுருப்பாங்க அது வழியா நாங்கள் காலையில் நேரத்தில் அப்படியே பயணம் செஞ்சோம்னால் எங்கள் நடை பயணம் செஞ்சோம்னால் எங்களுக்கு வந்து காற்று நல்ல காற்று வண்டி புகை எதுவும் இல்லாமல் தூய்மையான காற்று இருக்கும் அப்போ நாங்கள் காடு அப்படியே ரெண்டு மூணு தோட்டம் சுற்றி சுற்றி அப்படியே வந்தோம்னால் எங்களுக்கு கொஞ்சம் இதமாவும் நல்லாவும் இருக்கும் சாயங்காலமும் ஒரு சமயம் சாயங்காலமும் போவோம் ஃப்ரெண்டுகளோடு போவோம் எல்லாேரும் அப்படியே தோட்டத்தை ரெண்டு தடவை அப்படியே சுற்றி சுற்றி வருவோம் சில சைட் காடு போட்டிருப்பாங்க அதுக்குள்ளேயும் நாங்கள் ரவுண்டு அடிச்சுட்டு மெதுவாக அப்படியே ஜாலியாக போய்விட்டு ஜாலியாக வருவோம் நல்ல காற்று இருக்கும் எந்த வண்டி புகையினுடைய இதுவும் வராது நல்ல மா காலையில் ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா ரெண்டு பேரும் போவோம் ரெண்டு தடவையும் போவோம் ஒரு சி குறிப்பிட்ட டைமில் மட்டும் நாங்கள் கா சாயங்காலம் போகிறத தவிர்த்துக்குவோம் காலையில் போகிறத மட்டும் நாங்கள் எப்பவுமே கடைபிடிப்போம்